அ ஆ வணக்கம் சார் நல்லாருக்குறிங்களா நாங்கள் இ விவசாயி பேசுகிறோம் சார் இது நாங்கள் உங்கள் இது நரசரியில் ப பூச்செடி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆ ஆ இந்த இது பூ செ என்னென்ன செடி இருக்குது சார் ந நர்சரியில்

இது என்ன ரேட்டு

நம்மளுக்கு சாமந்தி சூவு பூ பூச்செடி வேணும் சார் என்ன ரேட்டு சார் கொஞ்சம் பார்த்து குறைச்சிக் கொடுங்க சார்

பார்த்து சொல்லுங்கள் சார் நாம் விவசாயிங்கள் நாம் வந்து கொண்டாந்து நானும் சேல்ஸ் பண்ணும்லே மார்க்கெட்டில் நம்மளுக்கும் விவசாயி நிறையாவே ரொட்டேசன் அடிப்படுது வேணும் சார் ரெண்டாயிரம் செடி ஆமாங்க நேரிலே காஸ் கொடுத்துட்றேன் சார் ஆமாம் சார் செடி ரெடியாக செடி ரெடியாக இருக்குதா சார் செடி எல்லாம் ரெடியாக இருக்குதா ஆ சரி நான் நாளைக்கு வர்றேன் சார் நேராக காசு கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன் சார் செடி ஆ எடுத்துகிட்டு வந்துடுறோம் சார் நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுறோம் பணம் கொடுத்துட்டு செடியை எடுத்துக்கிறோம் சார் ஓகே சார்

ரெண்ட் ஆ ரெண்டாயிரம் செடிக்கு எவ்வளோ எவ்வளோது கணக்குப் போட்டு எடுத்துன்னு வர்றேன் சார் ஆ கொஞ்சம் பார்த்து குறைச்சி போட்டால் வர்றேன் சார் கொஞ்சம் கொ குறைச்சா நல்லா இருக்கும் ரேட் ஓவராக சொல்கிறீங்க ஆ சரி சார் ஆ ஓ ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார்